நாங்கள் வந்து காலையில் வயலுக்கு நேரத்துலேயே கிளம்பிருவோம் ஒரு ஏழு மணின்னால் தோட்டத்துக்கு போயிடுவோம் அங்கே போனால் களை எடுக்கிறது தண்ணி பாய்ச்சறது உரம் வைக்கிறது அது அந்த வேலையெல்லாம் வந்து செடிகளை பராமரிக்கிறது அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு காலையில் போனமுன்னால் ஈவினிங் வரைக்குமே அந்த வேலையெல்லாம் சரியாக இருக்கும் அப்புறம் இடையில ஆளுகளும் கூட்டிகிட்டு போவோம் அவர்களுக்கு கிட்டேவும் வேலை வாங்கணும் அதுமாதிரிக்கி காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு வேலை கரெக்ட்டாக இருக்கும் அதனால் எங்களுக்கு உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்புறம் நாங்களே விளைவித்து நாங்களே எங்கள் வீட்டுக்கு தேவையான தானியத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கிறதுனால வெளியே வாங்க தேவையில்லை ஆர்கானிக் முறையில் கிடைக்கிறததுனால எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்